சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து இருந்தாங்க அதில் வந்து ஏ அந்த மன்னர்களில் வந்து எங்களுடையப் பகுதியை ஆண்ட மன்னர் தஞ்சைப் பகுதியை ஆண்ட மன்னர் வந்து சோழ மன்னர் அதே மாரி தமிழகத்துல பலப் பகுதிகள் வந்து ஒரு ஒவ்வொரு மன்னரும் ஆண்டிருக்காங்க அதில் சிலப் பகுதிகள் வந்து கோவையை வந்து சேர மன்னரும் மதுரையை வந்து பாண்டிய மன்னரும் தஞ்சையை வந்து சோழர் மன்னரும் ஆண்டு அவங்களோட கட்டுப்பாட்டில வச்சிருந்தாங்க